எங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன ஏதுனா எல்லா அரிசி சாப்பாடு சோறு கொழம்பு சாம்பார் இட்லி தோசை அனைத்து சாப்பிடறது எல்லோருக்கும் வழக்கம்தான் அப்புறம் பீசா பர்கர்ரு அதெல்லாம் திங்கிறது எல்லோருக்கும் பொதுவானதுதான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டால் கருவேப்பில்லையில் நல்லா கொண்டுவந்து கருவேப்பில்லையை வதக்கிட்டு வறுத்துட்டு கடலைப்பருப்பு மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு அதை அப்படியே நல்லா வறுத்துட்டு பொடியாக இடிச்சு சாதம் வடிச்சு சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி அதை சாதமாக கிளறி பசங்களுக்கு கொடுத்தனுப்புவோம் அடுத்ததாக பார்த்திங்ன்னா தூதுவளையை இலய கொண்டுவந்து அதை மிளகு சீரகம் பூண்டு தக்காளி எல்லாம் போட்டு அரச்சு நல்லா நைசா அரைச்சிட்டு நல்லெண்ணையை ஊற்றி அதை நல்லா வதக்கிட்டு புளியை கரச்சு அதில் புளி ஊற்ற முடியாது புளிய ஊற்றாத தண்ணியை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வைச்சு அதை சாப்பிட்டா சளிக்கோ அதுக்கோ நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்புலைய கொண்டு வந்து தக்காளி கருவேப்புல்ல மிளகு சீரகம் அது அப்படியே நிறைய நைசாக அரச்சுட்டு அது புளியை கரச்சுட்டு அதை ரசம் மாதிரி வெச்சு அதை சாப்டுவோம் இதெல்லாம் யாரும் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க நாங்கள் எங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு சளியும் பிடிக்காது கண்ணுக்கு நல்லது உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அடுத்தது மொடக்கத்தான் கொண்டு வந்து தோசையாக ஊற்றி கொடுப்பேன் அதுவும் எங்கயும் கிடைக்காது அதுக்கப்புறம் கல்யாணி முருங்கைன்னு ஒரு இலை இருக்குது அதை கொண்டுட்டு வந்து தோசையாக ஊற்றி கொடுப்பேன் போட்டு தோசைனாக்கா மாவை அரைச்ச மாவில் அது ஒரு மிக்ஸியில் போட்டு எடுத்து அதை அப்படியே நைசாக அரச்சு அதிய அப்படியே கொட்டி கிண்டி அதிய அப்படியே தோசையா ஊற்றி கொடுப்பேன் அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும் பிடிச்ச மாதிரி தான் மற்றது கூட எல்லாமே கடையில் கிடைக்கும் இது ஒரு கிடைக்காத ஒரு பொருள் தானே அதை நாங்கள் மெனக்கட்டு செஞ்சு சாப்பிடுவோம்